அரியலூரில் வந்து இலவச நோட்டு புத்தகங்கள் வந்து கவ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அரியலூரில் வந்து நிறையா வசதிகள் வந்து செய்யறாங்க மதிய உணவு திட்டம் வந்து அரியலூரில் பார்த்தோன்னா காலை உணவு திட்டமாக மாற்றிருக்காங்க அதில் என்னென்னலாம் வந்து உணவு கொடுக்குறாங்கன்னா முட்டை சத்துமாவு கூழ் இந்த மாரி வந்து தராங்க கைத்தறி புள்ளி விவரங்கள்னு பார்த்தோன்னா அரியலூரில் வந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நெசவுறது தையல்லலாம் இன்னும் வந்து ஊளி பின்னுறது விளக்கமாறு செய்யறது இந்த மாரி வந்து நிறையா அரியலூர் சைடில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அரியலூரில் வந்து அப்போ முன்னாடி இருந்த அரியலூரில் வந்து இப்போ வந்து இருக்கிற அந்த அரியலூருக்கு மாவட்டங்கள் எப்படி வந்து புதுமைப் பெற்றுக்குன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுமைப்பிச்சுருக்கு மக்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு மிகவும் பிடிச்சிருக்கு பாதிப்புகள் வந்து அவ்ளோவாக இல்லை